கிருஷ்ணகிரி வஹாப் நகர் கட்டிகானப் பஞ் இது பஞ்சாயத்தில் வசித்து வருகிறோம் இங்கு சுகாதாரமாக வைத்துள்ளார்கள் இ இப்போது டி டிச்சிகள் டிச்சிகள் ரோடுகள் எல்லாம் இப்போ சமைத்துப்பட்டு பூரா போட்டு வச்சிருக்கிறா போட்டுக் கொடுத்துருக்காங்க வந்து டெய்லி குப்பை கிப்பைல்லாம் வாரிட்டு போகிறாங்க எல்லாம் சுத்தமாக வச்சிருக்கிறாங்க எங்கள் கட்டிக்கலுப் பஞ்சு பஞ்சாயத்து தான் பூரா அதுக்கு கிளீனாக வைத்திருக்கிறார்கள்